நான் வந்து பூரி போடலாம்ன்னு மாவு பிசைஞ்சி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க சரி பூரி போடலாம் அப்படின்னு சொல்லி மாவு பிசைஞ்சி வச்சுருக்கேன் ஆனால் வந்து பூரி எண்ணெயில் போட்டு பொரித்தோன ஒரு மாதிரி சாஃப்ட்நஸ்சாக இல்லாமல் ஹாடாக இருக்குது அப்படினா என்ன பண்ணுவோம் டக்குனு என்ன பண்ணிவிடுவேன் அப்படினா எண்ணெயை தூக்கி கீழே வச்சுட்டு டக்குனு தோசைக்கல்லை வச்சு சப்பாத்தியாக ரொட்டி சப்பாத்தியாக தட்டிவிடுவேன் சப்பாத்தியை வந்து ரொம்ப ஹாடாக அப்படி ச எண்ணெயில் அப்படி போடுகிறப்போ ஒரு மாதிரி மொறு மொறு வந்துவிடுது இல்லை ஒரு ஹாடாக இருக்குது பூரி வந்து ஒரு சாஃப்ட்நஸ் இல்லை அப்படினா டக்குனு என்ன பண்ணிவிடுவேன் சப்பாத்தியாக போட்டுருவேன் சப்பாத்தியாக போட்டு சப்பாத்தியும் வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லை ஒரு மாதிரி ரஃப் ரஃப்பாக இருக்குது அப்படினா அதை அப்படியே நாலாக மூணா் பிச்சு போட்டு சப்பாத்தி அப்படியே நூடுல்ஸ் மாதிரி பண்ணிவிடுவேன் பீஸ் பீஸ் பீஸ்சாக போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டு மசாலா பொடியெலாம் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி இது கொத்து புரோட்டா இல்லாட்டி கொத்து சப்பாத்தி மாதிரி அப்படியே குருமாயெலாம் அதிலே ஒன்றா ஊற்றி எல்லா ஒரு ஒரு பிரட்டு பிரட்டுறதுனால அது ஒரு டேஸ்ட்டாி இருக்கும் அப்படி மாற்றி செஞ்சுருவேன் அதே மாதிரி சாப்பாடு இப்போ நைட்டு சாப்பாடு மீதி இருந்துச்சு காலையில் பழைய சோறு குடிக்கிறோம் பிள்ளைங்களுக்கு சூடாக சாப்பிட்டா பரவாயில்லனு பிள்ளைங்க நினைக்குறாங்க அப்படினா டக்குனு என்ன பண்ணுவேன் பிழிஞ்சி போட்டு பால் இருந்தால் பிழிஞ்சி போட்டு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்துட்டு வரமிளகா போட்டு தாளித்துட்டு பால் இருந்துச்சுன்னால் பாலை ஊற்றி பால் சோறாக கிண்டி கொடுத்துருவேன் அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் உப்பு போட்டு காரமாக செஞ்சு கொடுத்துருவேன் பிள்ளைங்க அதெலாம் சாப்பிட்டுக்குவாங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க முடிஞ்சளவு மேக்ஸிமம் வந்து நான் சாப்பாடாக எந்த சாப்பாடாக இருந்தாலும் வேஸ்ட்டாக்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திவிடுவேன் பிள்ளைங்களையும் வேஸ்ட்டாக்க விடமாட்டேன் ஏன்னால் அந்த சாப்பாட்டுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு அரிசிலேயும் நம்மளோட பேர் எழுதி இருக்குது அந்த சாப்பாட்டுக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து நம்ம தட்டுக்கு வருது அப்படினா அதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேருத்தோட உழைப்பு இருக்குது அதனால சாப்பாடை வந்து வேஸ்ட்டாக்கிறத வந்து என்னோட வீட்டில் எப்பவுமே நான் வந்து தவிர்த்திவிடுவேன் அனுமதிக்கவே மாட்டேன் இன்னிக்கு சாப்பாடு வேஸ்ட்டாகுது அப்படினா நாளைக்கு ஒரு ஆளுக்கு கம்மியாக தான் சோறு வடிப்பேன் சோறு வடிக்கிறதே வந்து ஒரு சில அரிசியை தள்ளிவிட்டு கம்மியாகதான் வடிப்பேன் நேற்று சாப்பாடு வீணாக போச்சு இன்னிக்கி அதை பேலன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்குறத்துக்கோசரம் ஒரு கை அரிசி கம்மியாக தான் போடுவேன் சாப்பாடு வேஸ்ட்டாக்கிற விஷயம் எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் முடிஞ்ச அளவு ஏதோ ஒன்று பண்ணி வயித்த ரொப்பிருவேன்